சொல்லுங்கள் சார் சரிங்க நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா எல்லா மாடலும் இருக்குது சார் இப்போ நீங்கள் எந்த மாதிரி மாடல் எதிர்பார்க்குறிங்கன்னு சொன்னீங்கன்னால் அதுவம் படி பேசலாம் சார் ஓ ஆட்டோமேட்டிக் கீர் மாதிரி பார்க்குறீங்களா சார் ஆ அந்த மாதிரி இருக்குது சார் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட பொலீனோ இருக்குது சார் அந்த மாதிரி அமேஸ் இருக்குது சார் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எத்தனை பேர் எத்தனை பேர் சார் போகிற மாதிரி கார் வேணும் ஓகே சார் அது இப்போ லேட்டஸ்ட்டு மாடல் வந்துட்டு ஈவி இருக்குது சார் டாடா ஈவி அப்புறம் வந்து பெட்ரோல் பெட்ரோல் இல்லாமல் நம்ம வந்துட்டு சார்ஜு பண்ணி போட்டுக்கிற மாதிரி கார் நிறையா இருக்குது சார் ஆ ப்ளக் பாய்ண்ட்லாம் இப்போ எல்லாம் சே இப்போது பெட்ரோல் பங்க்லையும் கொண்டு வந்துட்டாங்க சார் அதே மாதிரி நம்மள்ட்ட இருக்கிற கார் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த காருன்னு பார்த்திங்கன்னா டாடா ஈவி பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சார்ஜு போட்டோம்னால் ரொம்ப ரொம்ப நேரம் வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கும் சார் இப்போ நீங்கள் சார்ஜு ஒரு இப்போ நீங்கள் ஒரு நாள் நைட் போட்டீங்கன்னால் அடுத்த நாள் காலையில வரையும் இருக்குது சார் ஒரு நை நை காலையில வரையும் போட்டிருந்தீங்கன்னா அது ஒரு ஃபிஃப்ட்டி கிலோ மீட்டர் வரையும் இருக்கும் கொடுக்கும் சார் இல்லை சார் அது கொஞ்சம் கம்மியாக தான் சார் இருக்கும் நம்ம ஆட்னரியாக யூஸ் பண்ணுற ஹவுஸ்ஹோல்ட் திங்க்ஸ் மாதிரி தான் சார் அதுவும் இருக்கும் ஆ நீங்கள் எந்த மாதிரி கலர் சார் எதிர்பார்க்குறிங்க ஃபேரடா பார்க்குறிங்களா சார் இந்த டார்க்கு இந்த ஒயிட்டு அந்த மாதிரி ரேட் நீங்கள் எவ்வளோ சார் எதிர்பார்க்குறீங்க இங்கே வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ கார் வந்துட்டு டாடா ஈவி இப்போது புதுசாக வந்துருக்கிற மாடல் பார்த்திங்கன்னா வந்துட்டு பத்து லட்சத்துக்கிட்ட இருக்குது சார் பத்து லட்சம் எட்டு லட்சம் ஆ ஓகே சார் ஆ வேற மாடல் இருக்குது சார் நம்மள்கிட்ட இப்போது வந்து அமேஸு இருக்குது சார் அமேஸும் பார்த்திங்கன்னா வந்துட்டு எயிட் லேக்ஸ் கிட்ட வரும் சார் ஆ ஆமாம் சார் ஒரு அஞ்சு ஆமாம் சார் ஒரு ஒரு அஞ்சரை அடி ஆள்ருக்கு எயிட் லேக் ஆ டென் லேக்ஸ் இருக்குது சார் டென் லேக்ஸ்ல வந்து இப்போ லேட்டஸ்ட் மாடல் ஒன்று வந்திருக்கு சார் அமேஸ்ல அதுவும் வந்து இருக்குது சார் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஃபர்தரா டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எந்த கார் வேணும் என்ன கார் பார்க்குறீங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு பேசுனீங்கன்னால் நேர்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபர்தராக இருக்கும் சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார்